பழங்குடியினரின் முக்கிய தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிளகு அப்புறம் ப பழங்கள் பலாப் பழம் அன்னாசி பழம் அப்புறம் பிரியாணி எலை ஏலக்காய் இதெல்லாம் வந்து மிகவும் கொறைஞ்ச விலையில இப்போ விவசாயம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதெல்லாமே விளை விளையுது அங்கே விளையற இடத்துலே போய் வாங்கணும் அப்படின்னா விவசாயம் வந்து விவசாய மக்களுக்கு அது பெரும் பெரும் வாழ்க்கையில வாழ் வாழ் வாழ்வாதாரத்துக்கு அது மிகவும் உதவும் அந்த வருமானத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்காதாரத் வா வாழ்க்கைய உயர்த்திக் கொள்ளுவாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து பலாப் பழம் இதெல்லாம் மிகவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கலைகள் என்ன அப்படின்னா பாரம்பரியக் கலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நடனத்தை விட அவங்களுடைய பா மலைக மலைவாழ் மக்களுடைய நடனம் அது டிஃப்ரெண்ட்டாக அழகா இருக்கும் அது வந்து அவங்களுடைய கலையாகவே சொல்லலாம்